நான் வந்து சுத்தி பற்றி தான் சொல்லணும் சுத்தி வந்து எல்லாத்துக்கும் தேவைபடும் ஆனால் வந்து அதை பாதுகாப்பாகதான் நம்ம பயன்படுத்தணும் கொஞ்சம் ஏமாந்தால் கையில் கையில் இப்போ ஒரு ஆணி ஆடிக்கிறோம்னு வையுங்க அது சுத்தியலை அடித்தோம்னு வச்சிக்கங்க ஆணி நேராக அடிக்கலனா கையில் தான் விழுவும் பெருவிரல்ல விரல்ல தான் விழுவும் விரல்ல விழுந்துச்சினா ரத்தம் அப்புறம் நகமெல்லாம் செத்து போயிடும் அதுக்கு ஆஸ்பத்திரி போகணும் அதுக்கு செலவு பண்ணணும் சுத்தி வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக பயன்படுத்தணும் கொஞ்சம் ஏமாந்தால் அவ்வளோவு தான் ஒரு கடப்பாறையை தட்டுறோம்னு வச்சிக்கங்க அந்த சுத்தி பெரிய சுத்தியாக இருக்கும் போது சுத்தி தூக்கி அடித்தோம்னா நல்ல ஸ்ட்ராங்கான சுத்தியாக இருந்தால் நல்லா நேராக கடப்பாறை நல்லா தட்டமுடியும் இல்லைனா சுத்தி தனியாக கழண்டுட்டு போய் கை காலில் தான் படும் சுத்தி பற்றி சுத்தி வந்து ரொம்ப மோசமான இது அது எப்போ என்ன ஆகும்னே தெரியாது யாருக்கும் முதல்லயே அது சுத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதா என்ன ஏதுன்னு பாத்தாலும் ஏமாந்து போயிடுவோம் சுத்தி சுத்தி வந்து இப்போ பாவம் பட்டறையில் எல்லாம் முக்கால்வாசி சுத்தி தேவைப்படுது அந்த சுத்தியலை வந்து இப்போ கொஞ்சம் சின்ன பசங்க ஏதோ விளையாட்டுத்தனமா எடுத்து டொம் டொம் டொம்முன்னு தட்டிட்டுருந்தாங்கனா அது எதர்ச்சியாக கை காலில் பட்டுருது ஆனால் அந்த சுத்தி கொஞ்சம் ஏமாந்து கீழே விழுந்துச்சினா போச்சு கால் வீணாக போயிடும் கால் ஒடைஞ்சி போய்டும் கால் ஒடைஞ்சி போயிடும் கல்லையும் பொளக்குறதுனாலுமே சுத்தியல் போட்டால் கை கல்லயே பொளக்குதுனா அப்பா கை எல்லாம் என்னாத்துக்கு ஆகுறது கை வீணாக போயிடும் கையில் எத்தனை சீரலு அது பிடிச்சி அதை ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் அது சரி பண்ணுறதுக்கு சுத்தியினால நிறைய கெடுதல் இருக்குது சுத்தி பாதுகாப்பாகதான் நம்ம பயன்படுத்தணுமே ஒழிய அதே அசால்ட்டாக ஆனால் குழந்தைக கையில் எல்லாம் கிடைக்காத அளவுக்கு பாத்துக்கணும் சுத்தி ஏமாந்தால் தரையில் இது எங்காச்சும் தூக்கி கை கால் மேலே போட்டுருச்சுனா அவ்வளோதான் அப்பறம் அவ்வளோ இதாக ஒரு சரி பண்ணுறதுக்கே நம்பளால முடியவே முடியாது சுத்தி வந்து ரொம்ப கொஞ்சம் பார்த்துதான் வெச்சுக்கணும் நம்ம சுத்தியலை